சாதியைப் பற்றி பேசணும்னால் மேல் சாதி கீழ் சாதினு பிரித்துட்டாங்க இப்போ எப்படின்னால் காலேஜிலேருந்து ஸ்டேடிலேருந்து வேலை வரைக்கும் சாதி பற்றிதான் பேசுக்கிட்டிருக்காங்க இப்போ என்னான்னால் ஓட்டுலேயும் அந்த மாதிரி மாற்றிட்டாங்க இந்த ஜாதிக்காரங்க இந்த ஜாதிக்காரங்களை பிடிச்சாக்கா நம்ம ஈஸியாக ஓட்டு வாங்கிடலாம் சாதி சாதி அப்படினு பொலிட்டிஷ் பொலிட்டிஷியன் வரைக்கும் ஆமாம் என்னது அரசியல் வரைக்கும் ஜாதி பேச ஆரம்மிச்சிட்டாங்க இப்போ எப்படின்னால் அவன் என் ஜாதிக்கார பயல் அவன் எம்எல்ஏ ஆகணும் அது வரைக்கும் பேச ஆரம்மிச்சிட்டாங்க சாதி சாதி சாதினு இப்போ எப்படின்னால் ஒரு வேலை வேலை கிடைக்கறதுக்கு அவன் சாதிக்காரன்னால் வேலை வாங்கித்தரான் இப்போது ஏதாச்சும் ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கணும்னால் அவன் சாதிக்காரன் நிறைய அப்படிதான் அந்த மாதிரிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இப்போ எப்படின்னால் எங்கள் ஊருலேயே கோவில் இருக்குன்னால் அந்த கோயிலுக்கெல்லாம் கோயிலுக்கு அந்த கோயிலிலேருந்து இந்த கோயிலுக்கு வந்து கும்பிட மாட்டாங்க ஏன்னா சாதியில் நாங்கள் வந்து கீழ் சாதி மேல் சாதினு பிரித்துட்டாங்க வேறே அதனால் அந்த சாதியும் நாங்கள் வந்து இந்த இங்கே வந்து கும்பிட மாட்டாங்க அதே நாங்கள் நாங்கள் பண்ற விவசாயம் வந்து நாங்கள் பண்ற விவசாயத்தில் வந்து அவங்க மட்டும் அரிசி சாப்பிடுவாங்க அரிசி அரிசி அங்கே போகுது நாங்கள் பண்ற விவசாயம் மட்டும் அங்கே அரிசி போகுது அப்புறம் வேறே என்ன சொல்கிறது இப்போ எப்படின்னால் ஸ்காலர்ஷிப் கூட எஸ்சி அந்த மாதிரியெல்லாம் கேட்டுறாங்க வேலையில் கூட நீ எந்த சாதிக்கார பயல் உனக்கு வேலை கிடையாது அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன சொல்கிறது ஆஃபிஸ் ஆஃபிஸில் கூட கேட்டிருக்காங்க நீ எந்த சாதிக்கார பயல் அந்த மாதிரியெல்லாம் எங்கள் அண்ணன்ல்லாம் வந்து சொல்லியிருக்காரு நீ நீ என்ன சாதி அப்படிலாம் கேட்டிருக்காங்க எங்கள் அண்ணன்ட்ட வந்து கேட்டிருக்காங்க அவங்களும் எதுவும் சொல்லாமல் வந்துட்டாங்க